விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சில வீட்டு வசதிகள்ன்னு பார்த்த பார்க்கப் போனாக்கா கவுர்மெண்ட் மூலியமாக கிடைக்கிற பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்து மூலியமாக வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லிவிட்டு பணமோ பணமா குடுக்கறதில்ல அதுக்கு பதிலா வந்து சிமெண்ட்டு ஜல்லி மணல் கம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு பீடிஓ ஆஃபிஸ் மூலியம பிரஸிடண்ட் அதாவது ஊராட்சி மன்றத் தலைவருக்கு கொடுத்து அவரு ஊரில் இருக்கவங்களுக்கு கொடுத்து அந்த வீடுகள் கட்டுறதுக்கு உதவி செய்யறாங்க அடுத்தபடியாக வந்து ரியல் எஸ்டேட்டுன்னு எடுத்துக்க போனாக்கா ரியல் எஸ்டேட்டில் எதுவுமே வந்து உண்மையான கதையே இல்லை ரியல் எஸ்டேட் இப்போ அதிகமாக பெருகி வந்துருச்சு விளைநிலங்கள் எல்லாமே வந்து ரியல் எஸ்டேட்டாக மாறிடுச்சு ஆனால் சொல்லும் போது ஏர்போர்ட்டே இங்க போதுதான் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லுறாங்க கிட்ட போய் பாத்தா தான் தெரியுது கல்விக்கான ஆதாரங்கூட அங்கே இல்லை தண்ணி வசதி கிடையாது நம்ப நம்பி வாங்கிடுறோம் அவங்க சொல்றதை கேட்டு பொய்யான அதாவது சினி ஃபீல்டில் இருக்குறவங்கள்லாம் வச்சு அந்த ரியல் எஸ்டேட்டை பெருகிர்றாங்க அதை கேட்டுவிட்டு நம்மளும் இவங்கள்லாம் சொல்லுறாங்களே அது உண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வாங்கிடுறோம் அங்கே கிட்ட போனால்தான் தெரியுது அடிப்படை தேவைகளே இல்லாமல் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து வேலைவாய்ப்புக்காகவும் படிக்கிறதுக்காகவும் வெளியூர்ங்கள்லர்ந்து வர்றவங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் தங்கக்கூடிய இட வசதிகள் ரொம்ப குறைவு ஹாஸ்ட்டலோ எதுவுமே கிடையாது அப்படின்னு தங்க வர பிள்ளைங்க வந்து வீடு வாடகைக்கு எடுக்கணும் இல்லை வேலை விஷியமாக நான் வந்துருக்குறேன் பேச்சுலரா தங்கப் போகறேன் அப்படின்னாலுமே தப்பான கண்ணோட்டத்தோட தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு கொடுக்குணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தை நாட்டுப்புறம் மாதிரி யோசிக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு தங்குகிற வசதி கூட கிடக்கிறதில்ல அப்படின்னு வர பிள்ளைங்க பிள்ளங்களா இருந்தாலும் குடும்பத்தை விட்டுவிட்டு வந்து வேலை செய்றவங்களாக இருந்தாலும் வந்து சொந்தகார் வீட்டுங்கள்லியோ அல்லது நண்பர்கள் வீட்லியோ தான் தங்கறதுக்கு முடியுது இது வந்து சொல்லலாம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக வந்து ஊர் நாட்டுங்களில் தங்கக்கூடிய வசதின்றது எதுவுமே கிடையாது அரசாங்கமும் ஏற்படுத்தி கொடுக்கல நம்மளாகவும் ஏற்படுத்திக்க முடியல இதை விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லலாம் இது வந்து இது மாரி இருக்கிறதாலவே கல்வியில பின் தங்கிய மாவட்டம் அப்படின்றளவுக்கு விழுப்புரம் மாவட்டத்தை சொல்லுவாங்க